இந்த காயின் ஸ்டேம்பு ம் குறிப்பாக கூழாங்கற்களும் இருக்கிறது அந்த காயினையும் ஸ்டேம்ப்ப பற்றியும் சொல்கிறேன் ஸ் அந்த ஸ்டேம்ப்பெல்லாம் சேர்த்து வெச்சா கவர்மெண்ட்டே அறிவித்திருக்குது அந்த பழைய காலத்தில் உள்ளான காயின்ஸுகள்லாம் கொடுத்தா ஸ்டேம்ப்புகளெல்லாம் சேர்த்து வெச்சி இருந்தால் அதுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்படியான இதை சேகரிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு அந்த அந்த இது வராது இருந்தாலும் அதை ஒரு சிலர் அதை சேர்த்து வெச்சி ஒரு அதுக்குண்டான பெருமதிய கூட பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்படியாக இந்த காயின்ஸுகள் அதாவது ஆரம்ப காலத்தில் பத்து பைசா அஞ்சு பைசான்னுலாம் இருந்தது அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதில்ல கண்ணுக்கும் து தெரிகிறதே இல்லை அதே நேரத்தில் பெரிய பெரிய ஓ ம விளம்பரங்களே கொடுக்கறாங்க அந்த பழைய நோட்டுகள் பழைய காயின்ஸுகள் எல்லாத்தையும் கொடுத்திங்கன்னா அதுக்குண்டான இன்றைய மதிப்பு உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால எனக்கு இந்த ஸ்டேம்பு காயின்ஸுகள் சேர்த்து வைக்கிறது ஒரு ஒரு பொழுதுபோக்கா இருக்குது எனக்கு ரொம்ப பிரியமாகவும் இருக்குது